ஆ சொல்லுங்கள் முதலாளி ஆ கடை நல்லா போய்ட்டிருக்கு முதலாளி சரி முதலாளி சரிங்க முதலாளி

ஆ ஆ ஆ மொ முதலாளி டிவி வந்து ஒரு ஒரு பதினெட்டு இருக்குது அது போதும் ஃப்ரிட்ஜு வந்து ஒரு அஞ்சுப்பா இருக்குது ஆ சாம்சன் வந்து ஒரு அஞ்சு இருக்குது எல்ஜி வந்து ஒரு எட்டு இருக்குது அப்புறம் வந்து ஏசி ஏசி இருக்குது ஏசி சரியாக கொஞ்சம் போல குளு குளிர் காலமாக இருக்கில்ல அதனால் ஏ ஏசி கொஞ்சம் மூ ஏசி மூவ் ஆகலை ஆமாம் ஆமாம் ஏசி மூவ் ஆகலை அதனால் வந்து ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் மூவ் ஆகலை ஃப்ரிட்ஜு ஆ அப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் இப்போ இது இருக்கில்ல முதலாளி நம்ம அந்த இது மிக்ஸி அது கொஞ்சம் நல்லா மாற்றி ஆ மிக்ஸி நல்லா ஓடுது

தரமாக இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி சரி பார்த்துக்கலாம் பா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏர் கூலர் ஆ ஏர் கூலரும் வேண்டாம்

ஆ எடுத்து எடுத்துட்டு போய்விட்டேன் எடுத்துட்டு போய்விட்டேன் எடுத்துட்டு போய்விட்டேங்க

கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க பண்ணிவிடுங்க பண்ணிவிடுங்க முதலாளி பண்ணிவிடுங்க முதலாளி பார்த்து வாங்கிட்டு வாங்க முதலாளி ஆ வச்சுடட்டா முதலாளி ஆ ஓகே முதலாளி தேங்க் யூ தேங்க் யூ முதலாளி